ஹலோ காரிமங்கலம் கேஸ் ஆபீஸுங்களா நான் நான் சிக்கராஜ் பேசறேன் நான் இந்தியன் பேங்க்கலு இந்தியன் இதில் புக் பண்ணியிருந்தேன் இல்லையா நான் ஹெச்பிக்கு மாறிவிட்டேன் அதை மாற்றி விட்ருங்க நான் ஹெச்பி இது சரியா லோடு இங்கே ஊருக்கு வர்றதில்லை ஒன்றுல்ல அதனால் மாற்றி விட்ருங்க எனக்கு எ இந்தியனில் இருந்து ஹெச்பிக்கு மாற்றி விட்ருங்க அதுக்கு என்னென்ன டா இது வேணும் அந்த நம்பர் சொல்லட்டா ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு அஞ்சு அந்த டா பழைய உள்ளது அது பண்ணதை கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு ஹெச்பிக்கு மாற்றி விட்ருங்க இந்த நம்பரு வச்சு ஓகே பண்ணி விடுங்க